இப்போ ஏழருவில பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரமாக இருக்குது வழியெல்லாம் பார்த்தீங்கள்னா நல்லா கல் பள்ளம் மேடாக இருக்குது அவ்வளோ மேலே மேல் மலை மலை மேல் போகணும் அந்த கோவிலுக்கு போனீங்கன்னால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்னயெல்லாம் நல்லா மர மர இல குப்பைங்கெல்லாம் அங்கங்கே போட்டு இருந்தாங்கள் இப்போல்லாம் பார்த்தீங்கள்னா குப்பையெல்லாம் போடுறமாரி இல்லை தூய்மை காவலர் வந்து அரசாங்கம் போட்டதனால வாரத்துக்கு ஒரு முறை போய்ட்டு இந்த கோயில் பகுதிகளெல்லாம் சுத்தமாக வந்து தூய்மை செய்கிறாங்க அதனால் முன்னே முந்தைய காலத்தில் இருக்கிறமாரியெல்லாம் இப்போ குப்பை இல்லை மிகவும் நல்லா இருக்குது தூய்மை காவலர் வந்து மிகவும் ஏ இதுவாக ப பயனுள்ளதாக இருக்குது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தமாக பண்ணிடுறாங்க வாரத்துக்கு ஒரு முறை ப பத்து நாளைக்கு ஒரு முறை போய்ட்டு அந்த இடத்துல மலைச்சி மலை மரத்தோடய இலைங்க வேஸ்ட்டு ப்ளாஸ்டிக் இதெல்லாம் பெருக்கி தனித்தனியாக போட்டு நல்ல ஒரு தூய்மையாக இப்போலாம் மலையை மலை மலை ஏறும் இடத்துங்கள்ல வந்து நல்லா தெளிவாக நல்லா வச்சின்னு இருக்காங்கள் அதனால் வந்து பார்த்தீங்கள்னா இப்போ முன்னயோட இப்போ ரொம்ப தூய்மையாக இருக்குது குப்பைங்கெல்லாம் அதிகமாக இல்லை பார்த்தீங்கள்னா இது ஜவ்வாது மலைக்கெல்லாம் பார்த்தீங்கள்னா ரொம்ப கல் மண்ணாக இருக்குது அதிகமாக அங்கே வந்து நம்மளால் போகவே முடியாது அவ்வளோ ஒரு கஸ்டமாக இருக்குது அந்த இடத்துல ஜவ்வாது மலையில் அங்கே கூட ஒரு அளவுக்கு எல்லாமே தூய்மையாக இருக்கிறதுனால முன்னய விட இப்போது எல்லா இடத்துங்கள்லியும் வந்து தூய்மைப் பணியாளரை போட்டதனால மிகவும் வந்து தூய்மையாக சுத்தமாக வச்சிருக்காங்கள் நல்லா சுத்தமாகவே இருக்குது இன்றைய வந்து ஒரு நம்மளுக்கு தூய்மைப் பணியாளர் வந்து அரசாங்கம் நியமிச்சதால் நிறையா இடங்கள் வந்து இப்போது வந்து எல்லா இடத்தையுமே சுத்தமாக வைக்கிறாங்கள் இப்படியே இருந்துச்சின்னா பா க இன்னும் வர்ற காலங்கள்ல பார்த்தீங்கள்னா அதிகமான நம்ம ஒரு நல்ல ஒரு சுத்தமான நாடாக கூட நம்ம விளங்க விளங்க இன்றைக்கி இயங்கலாம் அந்தமாதிரி இருக்குது நல்லா வந்து இப்போ வந்து தூய்மையாளர் போட்டதனால கிராமங்களில் கூட பார்த்தீங்கள்னா வீடு வீடுக்கு வந்து குப்பை எடுக்குறாங்கள் நல்ல மக்கும் குப்பை மக்காத குப்பை தனித்தனியாக பிரித்து கூட சொல்கிறாங்க அதை எடுத்துன்னு போய்ட்டு அவங்களும் தனித்தனியாக பிரித்து ஒரு நல்ல நல்லா தூய்மையாக வச்சிக்கிறாங்க கிராமப்புறங்களில் ஒவ்வொரு பகுதியாக சென்று அதையும் நல்லா அவங்க வந்து பயன்படுத்துறாங்கள் அவங்க வேலையை வந்து ஒழுங்கா நல்லா நேர்மையாக செய்கிறாங்க இப்போது வந்து பார்த்தீங்கள்னா ஏலகிரி மலை அதெல்லாம் பார்த்தீங்கள்னா நல்லா ஒரு தூரமான ப்ளேஸ் தான் இருந்தாலும் நல்லா இருக்குது அங்கெல்லாம் வந்து குப்பை அந்தமாதிரி எல்லாம் முன்னே இருந்ததுமாதிரி இப்போ வந்து இல்லை சுத்தமாக வச்சிருக்காங்க சுத்தமாக நாம் ம போனால் கூட ஒரு தூய் அங்கெல்லாம் குப்பை தொட்டி இருக்குது குப்பை தொட்டியில வந்து யூஸ் பண்ண பொருளுங்கள் எல்லாம் வேஸ்ட்டு ப்ளாஸ்டிக் இதுங்களெல்லாம் வந்து நம்ம குப்பை தொட்டியில வந்து பயன் பயன்படுத்துகிறதுனால தூய்மையாக எல்லா இடத்துலையும் வந்து இருக்குது அதனால் நம்ம வந்து நம்ம இருக்கிற இடத்த எப்போவுமே தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும் நல்லா தூய்மையாக இருக்குது கிராமம் கூட நல்லா வசதியாக இருக்குது நல்லா இன்ன எங்களுக்கு கூட இப்போது ரொம்ப வந்து கிராமப்புறத்தில் பார்த்தீங்கள்னா தூய்மைப் பணியாளர் வந்ததனால நிறைய குப்பை அங்கங்கே குப்பைங்களும் ப்ளாஸ்ட்டிக்கெலாம் இருக்கும் இப்போல்லாம் பார்த்தீங்கள்னா கிராமத்தில் கூட நீட்டாக இருக்குது எந்த ஒரு ஒரு இதுவுமே இல்லை எல்லாம் தூய்மையாகதான் இருக்குது அதில் முன்னே அந்த காலத்தில்மாரி பேப்பரை அங்கே குப்பை இங்கே கொட்டுறது அந்தமாதிரி எல்லாம் ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு குப்பைத்தொட்டி வைத்து அதில் வந்து குப்பையை வந்து போடுறாங்க தூய்மைப் பணியாளர் வந்து அதை வந்து அக அகற்றுகிறாங்க எடுத்துன்னு போய்ட்டு வண்டியில போட்டுன்னு போய் அவங்க வந்து மக்கும் குப்பை மக்காத குப்பை போன்ற குப்பைங்களை வந்து அவங்க பிரிக்கிறாங்கள் பிரிக்கிறதனால அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு அரசாங்கம் கொடுத்த நல்ல ஒரு ஒரு வேலையை வந்து அவங்க வந்து பயனுள்ளதாக மக்களுக்கு செய்கிறாங்க நம்மளுக்கும் பயனுள்ளதாக இருக்குது எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது இப்போ வந்து கிராமப்புறங்கள்ல வீடுங்கள்ல வந்து மிகவும் சுத்தமாக வச்சிருக்கிறோம் எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது நான் வந்து கு இருக்கும் இடத்தை வந்து மிகவும் சுத்தமாக நாங்கள் வச்சிக்குவோம்